ஹலோ நான் வெண்ணிலா பேசுகிறேன் டோரிமான் ஹோட்டல் தானே ஆ நான் இப்போ உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணிருந்தேன் சிக்கன் ஃப்ரைடு ரைஸ் அப்புறம் சிக்கன்லாம் வந்துவிட்டாங்களா டோர் டெலிவரிக்காக ஆர்டர் பண்ணிருந்தேன் இன்னும் எனக்கு வந்து சேரலையே வந்துகிட்டுருக்கீங்களா இப்போ எங்கே இருக்கீங்க அட்ரெஸ் சொல்லுறேன் நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஓகே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டாப்பிங் இருக்குல்ல அங்கே வந்துவிடுங்க லக்ஷ்மாங்குடிகிட்ட அங்கேருந்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக திருவாரூர் மெயின் ரோடில் வந்தீங்கன்னா ஆசியா மெடிக்கல் தெரியுமா ஆசியா மெடிக்கல்கிட்ட வந்துவிட்டீங்கன்னா அங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு ரைட்டில் கட் பண்ணி வாங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பில்டிங் ப்ளூ கலர் இருக்கும் அதில் வந்து மாடியில் ஃபர்ஸ்ட்டு வீடு ஆமாம் அங்கே தான் இருக்கேன் நீங்கள் வந்துவிட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணீங்கன்னா நான் வந்து வாங்கிக்குறேன் ஓகே வந்துவிடுங்க தேங்க் யூ